ஹலோ ஹலோ அரிசி மண்டியா அண்ணா அண்ணா எனக்கு ஒரு பத்து கிலோ பாஸ்மதி அரிசி வேணும் உங்கள் கடையில் இருக்கா பாஸ்மதி சரி ரம்ஜானுக்கு தான் அண்ணே எந்த அரிசி போட்டா நல்லா இருக்கும் சீரகசம்பா போட்டா நல்லா இருக்குமா பாஸ்மதி நல்லா இருக்குமா

எனக்கு சீரகசம்பா என்னான்னு குழப்பமாவே இருக்கு இப்போ என்னென்ன வாங்கிட்டுருக்காங்க பாஸ்மதி வாங்கறாங்களா அண்ணா ரம்ஜானுக்கு சரிண அப்போ எனக்கு ஒரு பத்து கிலோ வேணும் ஆ ஆ பத்து கிலோ தான் அண்ணே எதா ஆஃபர் கீர் இருக்கா அண்ணா பத்து கிலோ பை எவ்வளோண்ணா வருது தொள்ளாயிரம் வருமா சரி ஆஃபர் எதா போட்ருக்கான்னா அண்ணா ரம்ஜானுக்கு ஆ இல்லை தீபாவளிக்கு போட்டுருந்தான் தீபாவளிக்கு போட்டுருந்தாங்கன்னு கேள்விப்பட்டுருந்தேன் அதான் இப்போ இல்லையா சரிண இப்போதிக்கு பத்து கிலோ போதும் என்னா எடுத்துக்கலாம் ஆஷிர்வாத் எடுத்துக்கலாமா வேறு பிராண்ட் எதாவது நல்ல பிராண்ட் இருக்கா ஓ ஓ சரி எனக்கு ஆஷிர்வாத் தான் போன வருஷம் வாங்குனேன் அதுவே நல்லாந்ச்சி ஆ சரி ஆஷிர்வாதே கொடுத்துருங்க எவ்வளோ வருது அண்ணா ரேட்டு க கரெக்டாக ஆ சரிண எப்புண்ணே வீட்டில் வீடு அட்ரஸ் கொடுத்தா தான் வீட்டில் வந்து இல்லை நாங்கள் வரணுமா இதோ இங்கே பக்கம் தான் ஒரு அஞ்சு கிலோ மீட்டரு தான் இருக்கும் அட்ரஸை வந்து வாட்ஸ்ஆப்பில் அமிச்சிவுடுறேன் நீங்கள் அம்மு அமிச்சிவுட்ருங்கண்ண அமௌண்ட் எப்படி ஜிபே பண்ணிவிட்றவாண்ண இதே நம்பர் தானேண்ணா ம் சரிண்ண ஜிபே பண்ணிடேன் அட்ரஸ் அமிச்சிவுடுறேன் நீங்கள் அமிச்சிவுட்ருங்கண்ண ஆ சரி வாரேன் அண்ணா